மேம் டிராவல்ஸுங்களா கணபதி டிராவல்ஸுங்களா ஆ பிரதர் இப்போ வந்து நாங்கள் டூர் போகறோங்க சுப்பிரமணி கோயிலுக்கு இந்த வாரத்தில் கடைசி போகறோங்க டிராவல்ஸ் வருங்களா ஒரு முப்பது சீட் இல்லை நாற்பது சீட்டு வேணும்ங்க ஆமாம்ங்க ம் கொஞ்சம் கம்மி பண்ணி போட்றீங்களா கொஞ்சம் வில கொஞ்சம் வில பார்த்து சொல்லுங்கள் ஒரு ஆளுக்கு எவ்வளோங்க பிரதர் ஐநூறுவாங்களா குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க பிரதர் ஒரு நூறு இரநூறுபா போடுங்களேன் ம் சரிங்க பிரதர் ஆ சரிங்க சந்தோஷம் ம் ம் சரிங்க ஆளுக்கு ஒரு முந்நூறுவா அண்ணா போடுங்க அண்ணா அண்ணா மூண்ரூவா இல்லைனா அஞ்சு ரூவா கம்மி பண்ணுங்க அண்ணா பதினஞ்சு ரூவா கொடுக்குறோம் சரிங்கண்ணா டேங்க் நாங்கள் ஃபில் பண்ணி போட்ருக்கோம் ஒரு பதினஞ்சு ரூவா வாங்கிக்கோங்க அண்ணா வில பார்த்து இது பண்ணுங்க அண்ணா சாப்பாடெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் இல்லங்கண்ணா என்ன அண்ணா நம்ப டிராவல்ஸாக இருந்துகிட்டு இப்படி பேசுறீங்க ம் அண்ணா பார்த்து பார்த்து போடுங்க அண்ணா ரொம்ப எச்சி வில சொல்லிகிட்டு இருக்கீங்க சரிங்கண்ணா அண்ணா நான் ஆயிரரூவா இல்லைங்கண்ணா பதினஞ்சு ரூவா பதினஞ்சு ரூவான்னா நாங்கள் இது பண்ணுறோங்கண்ணா இல்லைனா வேறு டிராவல்ஸ் பார்க்குறோண்ணா சரி நம்ம தெரிஞ்ச அண்ணாவா இருக்கீங்கன்னு சொல்லிவிட்டுதான் சரிங்கண்ணா சரிங்க சரிங்கண்ணா அண்ணா என்னங்க அண்ணா பதினஞ்சு ரூவா போட்டுக்கோங்க அண்ணா சரிங்க சரிங்கண்ணா விடுங்க அண்ணா விடுங்க அண்ணா பதினாறுரூவா ஒரு ஆயிர ரூவாவில என்ன நாங்கள் இதாயிடப் போகிறோம் போட்டுறோங்க அண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா இந்த வார கடைசியில வந்துருங்க சரிங்களா இந்த மாதிரி இந்த இந்த வந்துருங்க அங்கேதான் எல்லா ஏறுவாங்க ஒரு ஐம்பது பேர் பக்கம் வருவாங்க அண்ணா கம்மி பண்ணி போடுங்க அண்ணா அண்ணா பத்து பேர் நீங்கள் கம்மி பண்ணி போட்றீங்கன்னு வச்சீன்னே கூப்பிட்டு வரலாம் அப்படிந்தான் சரிங்கண்ணா சரிங்கண்ணா பத்து பேர் வேண்டாம்ங்க நாற்பது பேரே போதும் இல்லைண்ண நான் நாற்பதுதாங்கண்ணா நாற்பதுதாங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா ஆ சரிங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் எல்லாத்துகிட்டயும் சொல்லிடுறேங்க உங்களுக்கு அட்வான்ஸ் வந்து நான் காலையில வந்து கொடுத்துறேங்க அண்ணா அட்வான்ஸ் எவ்வளோங்க ஒரு ரெண்டுரூவா கொடுக்குறேங்கண்ணா சரிங்கண்ணா சரிங்க நான் ஆயிர ரூவா கொடுக்கறேங்க சரிங்கண்ணா சரிங்கண்ணா நான் வைக்கேறேங்க நன்றிங்க அண்ணா